ராஜமாணிக்கம் அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ம் இப்ப தான் ஒரு வேலையாக வந்தோம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிவிட்டீங்களா ஃப்ரீயாக இருக்குறீங்களா இல்லை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேனா அக்கா வீட்டில் பற்றி தான்க்கா கேட்டுப் போகலாம் தான் வந்தேன் எங்கள் வீட்டில் நைட்டே பேசினோம் வீடு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கு இத் பசங்க இத்தனை நாள் ஹாஸ்டலில் இருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வரப் போகறாங்களாம் அடுத்த வாரத்துலேருந்து லீவ் வந்துருது ஆ ரூம் இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரேஞ் பண்ணி தரணுக்கா எனக்கு எக்ஸ்ட்டெண்ட் பண்ணி கொடுங்க ஆமாங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா

ம் சரி சரிங்கக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படி கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்குறோம் பொண்ணுக்கு வேறு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க வா பொண்ணு வீட்டாரும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அதற்காக தான்க்கா பார்த்தோம் இது சின்னதாக இருந்தால் அவங்க வரவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அதற்காகதான் எங்களுக்கு இன்னொரு ரூம் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்ணி கொடுத்துருங்க அமௌண்ட் எவ்வளோனாலையும் வாங்கிக்கலாம் ம் ம் ம்

பதினஞ்சு இருபது நாளில் முடிஞ்சுடுங்களா சரிங்கக்கா சரிங்கக்கா நானும் எங்கள் வீட்டில் சொல்லுறேக்கா அப்படி தான் சொல்லிருக்காங்கட்டுன்னு ம் ஆ ஓகேங்கக்கா ம் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் எக்ஸ்டர்ன் பண்ணி கொடுத்துடுங்க மற்றபடி எதுவும் வேணாம் நாங்கள் கரெக்டாக எல்லா பில்லும் கட்டிக்குறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோங்கக்கா கரெக்டாக இருந்துப்போம் சரிங்க ஆ ஆ கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸாக சொல்லுங்கள்க்கா சரிங்கக்கா